இப்போது சிவகங்கை மாவட்டம் எடுத்துகிட்டீங்கன்னா வேலு நாச்சியார் அவங்க ஒரு வந்து ஒரு சிறந்த பெண்மணியாக வந்து இங்கே எல்லாராலையும் போற்றப்படுவாங்க அவங்களுக்கு பல வரலாறுகள் இருக்குது இப்போதைக்கி அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்ன்னா இப்பவும் இருக்க பெண்கள் வந்து எந்த அளவுக்கு தைரியமாக இருக்கணும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும் அந்த இங்கே வந்து நிறைய கலாச்சாரங்கள் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தை பொருத்தளவு நிறைய கலாச்சாரங்களை பின்பற்றி வருகின்றன அது பல கதைகளுக்கு பின்னாடி இருந்து அந்த கலாச்சாரங்கள்லாம் உருமாறி வந்ததாக இப்போ வந்து மக்கள் மத்தியில் பேசப்படுது ஆனால் வந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க பெண்மணிகள்லாம் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் வந்து இருக்கிறதாக கூறப்படுது அவர்களோட கதைகள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்